என்ன சார் நம்ம சொல்கிறதுக்கு எண்பத்து நாலில் கல்யாணம் பண்ணேன் எண்பத்து நாலில் கல்யாணம் பண்ணி ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்தான் ரொம்பவும் விரும்பி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் விருப்பமாக ஃபோட்டோ எடுத்து வந்து மாட்டினோம் அதுக்கு அதுக்கும் பிற்பாடு இன்னொரு கொழந்தை பிறந்துச்சு இன்னைக்கு அந்த போய் ஃபோட்டோ இப்போ பாத்தோனா அந்த ஞாபகம் தான் சார் வரும் எப்பயுமே எங்கள் பெரிய பிள்ளைங்கள்லாம் நல்லா பெரிசான பிறகு பெரிய பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து புகைப்படங்கள்லாம் எடுத்து வச்சு செஞ்சு ரெண்டாவது குழந்தையும் அதே மாதிரி பையனுக்கும் அந்த மாதிரி பண்ணி செஞ்சது சார் மூணாவது குழந்தைக்கும் அதே மாதிரி பண்ணினேன் புகைப்படங்கள்லாம் இதுக்கு இதுக்கு மேட்டு என்ன சார் சொல்ல பிடித்தது என்னனா அதுக்கு பிற்பாடு புகைப்படம்னு ஒன்று எடுத்துகிட்டா வெளிநாட்டுக்கு போய்ருந்தேன் வெளிநாட்டுக்கு போய்ட்டு அங்கே நல்ல நல்ல புகைப்படங்கள்லாம் செஞ்சேன் நல்லா பற்றி வேலை செய்யுறது போகிறது வர்றது பத்திலாம் அந்த படம் படங்கள்லாம் எடுத்து புகைப்படம்லாம் அனுப்பினேன் திரும்ப விவசாய கொல்லைக்கு போனோம்னா அந்த மாதிரி படம்லாம் பிடிச்ச மாதிரி படம்லாம் எடுத்து நெல் வயல் அதெல்லாம் படம் படம் பிடிச்சி புகைப்படங்கள்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இன்னும் என்னன்ன